ஹலோ ஹோட்டல் பொன்னிங்களா சரிங்க நாங்கள் பாலக்கோடு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன் உங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்குன்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க சரி அதனால தான் ஆர்ட்ரு பண்ணலாமே அப்படின்ட்டு தாங்க ஆ நான் ஆர்ட்ரு சொல்கிறேன் எழுதிக்கிறீங்களா சரிங்க தோசை பத்து பணியாரம் இருக்குதுங்களா ம் பணியாரம் பத்து அப்புறம் சமோசா வேணும் சமோசாவுக்கு சாஸ்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு அதிகமாக வேணும் ஏன்னால் என்னோடய பிள்ளைங்க வந்து சாஸ்ஸெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஆ தோசைக்கு என்னங்க சட்னி இருக்குது சரிங்க ம் ஆ சட்னி கடல சட்னியும் புதினா சட்னியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் சரிங்க டோர் டெலிரிவ டோர் டெலிவரி அமுச்சிருவிங்களா ஆ அதுக்கு ஏதாவது சார்ஜு பண்ணுவிங்களா சரிங்க சரி நீங்கள் அமுச்சி விடுங்க அமௌண்ட் என்னென்னு சொல்லி பில் அமுச்சி விடுங்க நான் கொடுத்தட்றேன் ஆ சரிங்க சரிங்க தேங்க் யூ